பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் சமைக்கும் போதும் சரி நான் சந்தோஷமா இருக்கும் போதும் பாட்டை கேட்க ஆசைப்படுவேன் கஷ்டமாக இருக்கற டைமில் மனசுக்கு ரொம்ப பெயினிங்காக இருக்கிற டைம்லலாம் அதிகம் பாட்டு கேட்பேன் அதே மாதிரி இளைய இளையராஜா சார் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அதிகம் அம்மா பத்தின பாட்டுகள் அதிகம் கேட்க ஆசைப்படுவேன் அம்மா என் அம்மா சம்பந்தப்பட்ட அதிகம் விரும்பி கேட்பேன் அதோடைய வரிகள் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அம்மானா சும்மா இல்லை அந்த மாதிரி பாட்டுலாம் ரொம்ப கேட்பேன் அதே மாதிரி பசங்க சம்பந்தப்பட்ட கொழந்தைங்க அந்த மாதிரி பாட்டுலாம் அதிகம் நான் கேட்கணும் கேட்க ஆசைப்படுவேன் வெளியில் இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களோட இருக்கும்போது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரெண்டுங்க சம்பந்தப்பட்ட பாட்டு கேட்பேன் மற்ற டைம் பஸ்ஸில் போகும் போதெல்லாம் ரொமாண்ட்டிக்காக அது மாதிரி மெலோடி பாட்டுலாம் ரொம்ப கேட்கணும்னு கேட்பேன் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி கேட்பேன் அதே மாதிரி ஃப்ரெண்டுங்களு கூட இருக்கும் போது அந்த பாட்டோட டான்ஸ் அது மாதிரி பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி மொபைலில் பாட்டு கேட்பேன் நான் தனிப்பட்ட முறையில் இருக்கும் போது எனக்கு ஆறுதலாகவும் ஒரு துணையாவும் அதிகம் வந்து பாட்டு கேட்பேன் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதிகம் நான் பாட்டு கேட்பேன் அதே மாதிரி ரொம்ப ரொமாண்ட்டிக் இல்லை அம்மா சம்பந்தப்பட்டது இந்த செண்டிமெண்ட் அதை மாதிரி பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானகி அம்மா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் கேட்பேன் ஜானகி அம்மா பாட்டுலாம் எல்லாம் பாட்டுமே அந்த ஜானகி அம்மா பாட்டில் வந்து அந்த வரிகள் வந்து நல்லாயிருக்கும் அவங்க அவங்க வாயிஸ்ஸுக்கும் அவங்க அந்த அந்த வரிகளுக்கும் அப்படியே சூட் ஆகும் நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி ஜானகி அம்மா பாட்டு சுசிலா அம்மா பாட்டு அதே மாதிரி எஸ்பிபி சார் பாட்டு இப்போது ரீசென்னா இருக்கிற அதிகம் அதாவது நம்ம ஒரு செண்டிமெண்ட் நம்ம மனசுக்கு தொடுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரிகள்லாம் ரொம்ப கேட்கணுன்னு நினைப்பேன் மற்றப்படி கொழந்தைங்க சம்பந்தப்பட்ட பாட்டு எல்லா பாட்டுமே கேட்பேன் சாமி பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சாமி பாட்டுலாம் ரொம்ப கேட்பேன் அம்மா சம்பந்தப்பட்ட பாட்டு அதிகம் பேசிட்டுருப் பாடிட்டு இருப்பேன் ஏன்னா அம்மா தான நமக்கு எல்லாமே அம்மா தான் நமக்கு லைஃப் அப்படிங்குறதுனால அம்மா சம்பந்தப்பட்ட பாட்டு ரொம்ப அதாவது மனதில் தோணும் போதெல்லாம் அதை பாடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மா சம்பந்தப்பட்ட பாட்டுலாம் கேட்குறத்துக்கும் பிடிக்கும் நான் பாட்டு பாடிட்டே வேற இருப்பேன் மொபைலில் அதிகம் பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன் ரொம்ப பாட்டு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனுடைய வரிகள் வந்து இப்போ ஒரு பாட்டு இருக்குதுன்னா அது நம்ம ஃபேமலி சம்பந்தப்பட்ட சப்ஜெட் அது மாதிரி இருந்துச்சின்னா ரொம்ப கேட்பேன் அந்த வரிகள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் அதாவது நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் அவங்களுக்கு நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி ஒரு நம்ப தனிப்பட்ட முறையில் இருக்கும் போது நமக்கு வந்து எந்த ஒரு சப்போட்டும் இல்லை அப்படிங்குற ஒரு சூழ்நிலைல இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துணையா நம்ம பக்கத்தில் நம்ம மைண்ட் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக எனக்கு அதிகம் நான் கேட்பேன் பாட்டு நம்ம தனியாக மெலோ மெலோடி பாட்டு அது மாதிரி கேட்பேன் ரொம்ப ரொமாண்ட்டிக் பாட்டும் கேட்பேன் இருந்தாலும் அவ்ளோவா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கு அவ்ளோவா ரொமாண்ட்டிகில் கேட்குறதுக்கு அம்மா அண்ணே அது மாதிரி அண்ணன் சம்பந்தப்பட்ட பாட்டும் ரொம்ப கேட்பேன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அண்ணனும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி அண்ண சம்பந்தப்பட்ட விஜய் சார் அண்ணே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவரு சம்பந்தப்பட்ட அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அது இது பாட்டு வரிகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ணே சம்பந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்டது அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட பாட்டு எந்த பாட்டுமே மிஸ் பண்ண மாட்டேன் மிஸ் பண்ணாமல் கேட்டுருவேன் டவுன்லோட் பண்ணி அப்பா தான் எல்லாங்கிற மாதிரி அப்பா ரொம்ப பிடிக்கும் அதனால அப்பா சம்பந்தப்பட்ட பாட்டு எல்லா பாட்டுமே கேட்பேன் கொழந்தைங்க சம்பந்தப்பட்டதும் எல்லாமே கேட்பேன் பசங்க பசங்களுக்கு பிடிக்குற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியும் பாட்டுகள் இருக்கும் அது மாதிரியும் கேட்பேன் ரொம்ப நான் ஃபீல் பண்ணுற நேரம் ரொம்ப தனி தனிமையாக இருக்கிற டைமில் வந்து அது மாதிரி கேட்பேன் ரொம்ப சோகமாலாம் இருக்கிறது அது வந்து பழைய படத்தில் வந்து அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற படங்களில் வர வரிகளை விட அந்த பழைய ப பழைய பாடல் எம்ஜிஆர் சாரு ஜெயலலிதா அம்மாவை இருக்கட்டும் சிவாஜி கணேஷன் சாராக இருக்கட்டும் அவங்க படத்தில் இருக்கிற பாடல்களோட வரிகள் வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளாதாகவும் இருக்கும் இப்போ இருக்கிற சில சூழ்நிலைக்கு காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ எழுதிருப்பாங்க பாட்டு நல்லாயிருக்கும் அந்த பாட்டுலாம் இந்த மாதிரி வரிகள்லாம் அந்த பழைய பாட்டை அதாவது இப்போ ரீசென்னாக வர பாட்டை விட பழைய பாட்டை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேமலி சப்ஜெக்ட்டு அது மாதிரி இருக்கிற பாட்டு அந்த ஒரு பழைய படத்துலேயே கானா சாங்க் மாதிரிலாம் போட்டுருப்பாங்க அதுவும் ரொம்ப கேட்குறத்துக்கு பிடிக்கும் அது மாதிரியும் கேட்பேன் அதான் கொழந்தைங்க சப்ஜெக்ட்டு மற்றபடி சப்ஜெக்ட்டு அது மாதிரி எல்லா பாட்டுமே கேட்பேன் ஆனால் அப்பா சம்பந்தப்பட்டது கொழந்தைங்க சம்பந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கேட்பேன் அந்த வரிகள் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற ரீசென்னாக வர பாட்டுலாம் அவ்வளோவா அந்த வரிக்குரிய நம்ம ஃபேமிலி சப் ஃபேமிலிக்குரிய அர்த்தங்கள் இருக்காது ஆனால் வந்து அப்போ வந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு ஃபேமலி வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணணும் நான் ஒரு பாட்டு கூட சிவாஜி கணேஷன் சாரு பாடிருப்பாங்க ஒருத்தவங்க வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த மாதிரி அந்த பாட்டுலாம் ரொம்ப அர்த்தமான பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை இப்போது ரீசென்னாக ஆட்டோகிராஃபில் கூட வந்துடுச்சி ஒவ்வொரு பூக்களும் அந்த வரிகள்லாம் ரொம்ப ம மனசுக்கு ஒரு ஆறுதலான ரிலாக்ஸாக நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற டைம் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த பாட்டெல்லாம் அது மாதிரி இதுக்கலாம் நான் ரொம்ப கேட்க இது பண்ணுவேன் தனியாக இருக்கிற டைம்லாம் அதிகம் பாட்டு பாடிகிட்டே இருப்பேன் வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும் இருந்தேன்னா கண்டி எனக்கு வந்து பாடுவேன் நான் பாட்டு பாடிட்டு இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுசிலா அம்மா வரிகள்லாம் ஜானகி அம்மா வரிகள்லாம் அவங்க ஒரு இது பாடுகிறாங்கங்கும் போது அவங்க வாய்ஸ் வந்து அந்த வரிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எஸ்பிபி சார் பாடுறது வந்து வார்த்தைக்கும் நல்லாயிருக்கும் அந்த வாய்ஸுக்கும் அந்த வரிகள் அவங்களுக்கு சூட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பாடுறது மேம்மாக இருக்கட்டும் சார்ராக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பாடுவாங்க அந்த சப்ஜெட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த அப்பா சா அப்பா சப்ஜெட் பாடு பாடு ஒரு பாட்டு இருக்குது அது வந்து தோளு மேல அப்பா தூக்கிட்டு ஊர்வோலமாக போனாரு அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலாம் எத்தனை முற ஒரு எனக்கு நான் ஒரு இருபது முப்பது டைம் கூட அந்த பாட்டு கேட்டுருக்கேன் அதிகம் வந்து அதனுடைய வரிகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய கிரண் சாரு அந்த கிரண் சாரு அதில் பண்ணிருப்பாங்க அந்த பாட்டுக்கு இது பண்ணிருப்பாங்க ஆனால் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டோடய வரிகள்லாம் நம்மளுக்கு வந்து அது வந்து கொழந்தைங்க சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டதும் வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் வரும் ஃபேமிலி அதாவது ஒரு குடும்பத்துக்கு தகுந்த என்ன மாதிரி என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அந்த வரிகள் இருக்கும் அந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேம் அம்மா நடிச்சிருப்பாங்க அந்த பசங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டுலாம் நான் தனிப்பட்ட முறையில நான் தனியாக இருக்கும் அப்போது வந்து நிறையா பாட்டு கேட்பேன் ரொம்ப சோகமாக இருக்கிறது லவ் ஃபெய்லியர் அது மாதிரி பாட்டு தான் கேட்பேன் நமக்கு யாரும் இல்லை நம்ப ரொம்ப தனியாக இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நிறையா கேட்பேன் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பாடல்லாம் ரொம்ப கேட்பேன் அம்மா சம்பந்தப்பட்ட பாடல்களும் கேட்பேன் பையன் இல்லாமல் ஒரு ஒரு அம்மா வந்து எப்படி கஷ்டப்பட்றாங்க ஒரு பொம்பள பசங்களை வச்சிக்கிட்டு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல நிறைய பாட்டு அது மாதிரி இருக்குது அது மாதிரிலாம் திருப்பி திருப்பி ரீவைன் பண்ணி பண்ணி கேட்பேன் நமக்கும் இந்த மாதிரி தான நம்ம அந்த மாதிரி தான இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கும் போது எங் என் பசங்களை பற்றி என் பொம்பளை பசங்களை பற்றி நிறையா ரெண்டு பொம்பள பசங்க தான் அவங்கள எப்படி நம்ம இது பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதுக பாட்டு நான் ரொம்ப கேட்பேன் விரும்பி என் பொண்ணு அதிகம் அம்மா பாட்டு தான் கேட்பா அது வந்து ரொம்ப பிடிக்கும் நானும் அம்மா பாட்டு அதிகம் விரும்பி கேட்பேன் பிடிக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட பாட்டு அண்ணே தங்கைச்சி அது மாதிரி அப்படி வரிகள் இப்போ இருக்கிற படத்தில் வரிகள் வர வரிகளுக்கும் முன்னாடி இருந்த படத்துக்கு உள்ள வரிகளுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அப்போது வந்து ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் அது வந்து ஒரு தப்பான எண்ணங்களுடைய நோக்கங்களுடைய அந்த வரிகள் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலினா அந்த ஃபேமிலி சப்ஜெட்டு அந்த ஃபேமிலி சப்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பழைய பாட்டு உள்ள வரி எம்ஜிஆர் சார் நடிச்சதா இருக்கட்டும் சிவாஜி கணேஷன் சார்ராக இருக்கட்டும் அந்த அவங்க அந்த காலத்தில் நடிச்ச பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு ஒரு ஃபேமிலி சப்ஜெட் சம்பந்தப்பட்டது ஒரு கல்யாணத்துக்காக இருக்கட்டும் நிறைய பாட்டு இப்போலாம் கேட்க ஒரு பஸில் போகும் போது கூட அந்தமாதிரி அந்த ஜானகி அம்மாலாம் வாயிஸ்லாம் கேட்டால் அப்படியே என்னையே மறந்துடுவேன் என்னையை மறந்து வந்த அந்தமாதிரி வரிகள் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு இதமா ஆறுதலாக இருக்கும் அது மாதிரிலாம் ஒரு வரிகள் இப்போ இருக்கிற இதலாம் அது மாதிரி கிடையாது பாட்டுகள் இருக்குது இருந்தாலும் ஒன்றும் அந்த பழைய பாட்டுக்களில் ஒரு மகத்துவமும் மரியாதையும் இப்போது இருக்கா என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லாயிருக்கும் அந்த வரிகள் எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் இருக்காது ஒரு ஃபேமிலின்னா அந்த ஃபேமிலி சப்ஜெட் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் அதில் வரும் அந்த குடும்பத்தை இப்படி தான் நடத்தணும் இப்படி தான் செலவு பண்ணணும் இப்படி தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்குற மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சியோட உறவு எப்படி ஒரு அக் அக்கா தங்கச்சியோட உறவு எப்படி ஒரு ஃப்ரெண்டுங்களோட உறவு எப்படி ஒரு அம்மா பொண்ணோடய உறவு எப்படி அது வந்து ஒவ்வொரு சப்ஜெட் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் அது மாதிரி கேட்கும் பொது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும் தனியாக இருக்கிற நேரம் அந்த மாதிரியான பாட்டுலாம் கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் நம்ம தனியாக இருக்கோம் அந்த மாதிரி பாட்டு கேட்கும் போது நம்ம தனியாக இல்லை நம்ம கூட நிறையா பேரு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மைண்டுக்கு ரொம்ப ரிலீஃப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் ரொம்ப நேரம் கேட்பேன் நான் தனியாக இருக்க டைம்லாம் நைட்லையா இருக்கட்டும் வீட்டில் யாரும் இல்லைனா நான் பாட்டு கேட்பேன் அந்த பழைய பாட்டெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன இந்த காலத்தில் பழைய பாட்டு கேட்டுட்டுருக்க அப்டின்னு ஆனால் அவங்களுக்கு தெரியாதுளல்ல அந்த பழைய படத்தில் இருக்குறவுடைய வரிகள் அதோடைய அர்த்தங்கள் அதோடைய இது புரிதல் வந்து இப்போது இருக்கிற இதில் கிடையாது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பழைய பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற பாட்டும் பிடிக்கும் அந்த அம்மா சப்ஜெட்டு கொழந்த சப்ஜெட்டுன்னா நான் கேட்பேன் கேட்டு பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு இப்போ இருக்கிற பாட்டை விட முன்னாடி இருந்த பாட்டோடைய வரிகள் அர்த்தங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது கூட நான் ரீசென்னாக இருக்கிறது கூட கேட்டுருக்கேன் அம்மானா சும்மா இல்லை அந்த மாதிரிலாம் ரொம்ப புடிக்கும் பொம்பளை பசங்களை பற்றி வர பாட்டு அம்மா பொண்ணை பற்றி வர்றது அண்ணே தங்கச்சி க சப்ஜெட்டுக்காக எழுதுற பாட்டு இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னா அந்த அந்த பொண்ணு எந்தளவுக்கு எந்தெந்த இடத்துல அந்த பொண்ணு கஷ்டப்படும் எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சி நிற்கும் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்குற சம்பந்தமானதுலாம் அது இப்போது இருக்கிற ரீசென்னாக அந்த பாட்டெல்லாம் வராது முன்னாடி இருந்த அந்த பழைய பாட்டில் வந்து எல்லாம் சப்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி வரும் அப்பா பொண்ணு அப்பா பையன் அந்த ஒரு பையன் இல்லைன்னா அந்த அப்பா எப்படி இருப்பாங்க அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் வீட்டில் ஒரு ஆள் இல்லைன்னா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லா இதுக்கும் தகுந்த மாதிரி அந்த பாட்டுலாம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய பாட்டுகள் வந்து அதிகம் நான் விரும்பி கேட்பேன் நான் தனிப்பட்ட முறையில் இருக்கும் போது பழைய பாட்டுகள் வந்து அதிகம் நான் கேட்க ஆசைப்படுவேன்